நம்மளோடய தமிழ்மொழி வந்து நிறையா அதோடய பண்பாடு கலாச்சாரம் பண்டைய கால மொழி அப்படினு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது ரீசன் டேஸ்ல பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் மொழியிலையே நிறையா வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு அர்த்தமே புரியாமல் அதையே தவறுதலான வார்த்தை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வார்த்தைக்கு தவறுதலான உச்சரிப்புனாலையும் அதோட அர்த்தத்தையே நாம்மளா ஒரு அர்த்தத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம அதையே தப்பான வார்த்தை அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையும் வந்து இப்போது வந்து எல்லார்த்து மனசுலையும் இருக்குது ஒரு சில வார்த்தை வந்து அதோடய ஒரிஜினல் வேர்ட்ஸ்ஸு ஒரிஜினல் ப்ரொனொன்சேஷன் வந்து நல்ல மீனிங் உள்ள வார்த்தையாக இருந்தாக்கூட நம்ம காலப்போக்கில் அந்தோட வார்த்தையினால் அந்த வார்த்தையும் அது நம்ம உச்சரிக்கிற விதத்துனாலையும் அதோடய மீனிங்கே வந்து தப்பான மீனிங்காக வந்து அதில் கன்வெர்ட் ஆகி இருக்குது